இந்த ஹைவே போட்டதால் நிறையா இடங்கள் எல்லாம் போயிடுச்சு அதுவால் அது எப்படி சொல்வதுனா நிறைய வீடுகள் நிறையா விவசாய நிலங்கள் அதுயெல்லாம் நிறையாவே போயிடுச்சு அதுக்கெல்லாம் கலெக்டர்கிட்ட அவங்க மனு கொடுத்தாங்க மனு கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி இந்த விவசாய மக்கள் இந்த இடத்துலாம் போனத்துக்கு அவங்களுக்கு வேறு ஒரு இடம் வேறு ஒரு இருப்பிடம் இந்த மாதிரி அவங்களுக்கும் அமைத்து தரணும் அப்படினு சொல்லிட்டு கலெக்டர் ஸ்டே ஆட்ரு கொடுத்தாங்க அவங்க கொடுத்ததுல ஒரு சில பேருக்கு எல்லாம் வந்து கரெட்டாக ஆகிடுச்சு ஒரு சில பேருக்கு அது கிடைக்கல அதுக்கு இன்னும் மனு கொடுத்துன்னுதான் இருக்கிறாங்க அதை பற்றி ஸ்டெப்பு எடுத்துன்னுதான் இருக்கிறோம் சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதை பற்றி யாரும் கண்டுக்கிறது இல்லை அதிலே பாதி வீடு அங்கே போயிடுச்சு பாதி இடங்கள் போயிடுச்சு இந்த ஹைவேனால் எவ்வளவோ பிரச்சின வந்துச்சு